இந்தியா ஊடகங்கள் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க அது ப்ரோஜனமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ப்ரோஜனமாக ஒரு சில செய்திகள் தான் இருக்குது ஒரு சில செய்திகள் வந்து அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் ஒரு நியூஸ் சேனலில் இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு நியூஸ் சேனலில் இன்றைக்கி மழை வராது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நாங்கள் எதை நம்புறது எந்த செய்தியை நம்புறது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது சரி மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்பி நாங்கள் குடை எடுத்துகிட்டு போவோம் ஆனால் அன்றைக்கி சரியான வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தும் ஆனால் சரி இன்றைக்கி மழை வராது போல் அப்படின்னு நினச்சி குட எடுக்காமல் போயிடுவோம் கேர்லஸ்ஸாக போனதுக்கப்புறோம் மழை சரியான மழை வந்துடும் நாங்க நம்ம நல்லா நனஞ்சிட்டு வீட்டுக்கு வருவோம் அப்படியெல்லான் நடந்துருக்குது அந்த மாதிரி ஒரு சேனலில் வேறே மாதிரியும் இன்னொரு நியூஸ் சேனலில் வேறே மாதிரியும் நியூஸ்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதால உண்மையான நியூஸ் என்ன அப்படின்னு எங் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியறதில்லை சில டைம் வந்து ச எலக்ஷன்லாம் நடக்கும் போது ஒரு சேனலில் வந்து ஆளுங்கட்சியே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு சேனலில் இல்லைல்ல எதிர்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு சேனலில் இல்லை ரெண்டும் ஜெயிக்காது வேறே ஒருத்தர் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதனாலவே நமக்கு யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியாமையே போயிடும் அதுக்கப்புறோம் சில சேனல்களும் செய்தி செய்தி தாள்கள் அப்படின்னு சொல்லும் போது நியூஸ் தமிழ் அப்புறோம் சன் நியூஸ் அப்புறோம் பாலிமர் நியூஸ்ஸு இதெலெல்லாம் சேனலில் சொல்லாம் செய்தி தாள்கள் வந்து தினத்தந்தி தினமலர் அப்புறோம் தினகரன் மாலைமலர் இது மாதிரி எல்லாம் சொல்லாம்